ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் சொல்லுங்கள் மேடம் ஆம் சொல்லுங்கள் மேடம் என்ன மேம் என்ன என்ன விஷயம் மேம் திடீர்னு கால் பண்ணுறீங்க ஓ அப்படியா மேம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆ ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே சுயர் மேம் சுயர் மேம் கண்டிப்பாக எங்களோட இது இல்லை மேம் நீங்கள் ஸ்கூலில் வந்து நல்லா அவங்க அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் வந்து அவங்கள கைட் பண்ணி படிக்க வச்சுருக்கீங்க உங்களுக்கு உங்களால தான் இந்தளவுக்கு அவள் மார்க் எடுத்துருக்கிறா அதில் இதில் எங்களுடைய இதை விட உங்களோட இதான் ரொம்ப ம் ம் ம் ஓ சூப்பர் மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க்ஸ் மேம் ஓகே ஓகே கடவுளோட கிஃப்ட்டு தான் மேம் அவள் இந்த அளவுக்கு மார்க் எடுத்தது கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக மேம் நாங்கள் எதுவும் எதுவும் கொண்டு வரணுமா மேம் எதுவும் டீடைல்ஸ் எதுவும் இப்போ சரி மேம் ஓகே மேம் ஓகே மேம் என் பொண்ணு என் பொண்ணுதான் என் பொண்ணு மட்டும்தான் நல்ல மார்க் வாங்கியிருக்கா வேற யார் யார் மேம் பண்ணியிருக்காங்க என் பொண்ணு மட்டும்தான் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் கண்டிப்பாக நாளைக்கு நான் வந்துட்றேங்க மேம் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மேம்